நீங்கள் செய்த கலைப்பொருள் ஒன்றை யாருக்காவது பரிசளித்து உள்ளீர்களா வாழ்த்தட்டை சிலை போன்ற கடிதம் போன்றவை அல்லது உங்களுக்கு கலைப்பொருள் ஏதாது பரிசாக கிடைத்ததா நீங்கள் கையால் செய்யப்பட்ட கலைப்பொருட்களை விரும்பீர்களா ஏன் ஆம் எனக்கு வந்து கலைப்பொருட்கள் வந்து ஒருத்தவங்கள் பரிசு அளிச்சாங்கள் வாழ்த்து மடல் அந்த வாழ்த்தட்டை எழுதும்போது வந்து எனக்குள்ள இருக்க ஒரு புதுவிதமான சந்தோசத்தை நான் எனது நண்பருக்கு பரிசு அளித்துள்ளேன் மேலும் எனக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு சிலையின் மேல் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்கேயாவது போனேன்னால் யாருக்காவது ஒரு சிலையை வந்து பரிசளிக்கணும்னு நான் ரொம்ப விரும்பியிருக்கேன் ஏன் நான் வந்து கையால் செஞ்ச அனுபவமெலாம் கிடையாது சும்மா எதாவது ஒரு ஒரு அதாவது போஸ்டர் எடுத்து பெயிண்ட் பண்ணி இந்தமாதிரி இதெல்லாம் இருக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசைதான் கலைப்பொருட்கள் வந்து நம்ம வீட்டில வைக்கிறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்கயாவது இப்போ வந்து க மண்ணில் செஞ்ச அந்த சாமி செலை இந்தமாதிரில்லாம் நான் எங்கேயாவது போனால் சின்ன சின்ன இப்போது ஒவ்வொரு கைவினை கலைஞர்கள் எப்படி அதோடய நுணுக்கத்தை வச்சி பண்ணிருப்பாங்கள் இந்தமாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறையா இந்தமாதிரி கிஃப்ட்ஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்தமாதிரி கிஃப்ட்டு எடுத்து வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது வாழ்த்தட்ட அதாவது இப்போல்லாம் ஓப்பன் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் கார்ட் இப்பயெல்லாம் எழுத்து வந்து எல்லாமே கம்மியாகிருச்சி நான் வந்து என்னென்ன மறுபடியும் நம்ம வந்து வாழ்த்தட்டை எழுதி நம்மோடய குலந்தைக்கோ நம்மளை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னால் ஒரு அப்ரிஷியேட் பண்ணமாதிரி அந்த வாழ்த்தட்டையில ஒரு சின்ன கிஃப்ட்டாவது சாட் பேப்பரை வச்சி நான் நான் ஸ்கூல் டேஸ்ல இந்தமாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன் கலர் பென்சிலை வச்சி அடிச்சு இதுக்கெல்லாம் ஆமாம் நம்மளை நம்மளை வந்து கை வந்து எப்படி ஒரு ஒரு விதமான எக்சிஸ் பண்ணுறமாரி ஃபீலிங்ஸ் வந்து அது இருக்கும் கைவினைகள் கைவினை பொருட்கள் கலைப்பொருட்கள் வந்து பரிசாக கிடைக்கும் கிடைச்சா அது ஒரு ஒரு விதமான நம்மளுக்கு ஒருத்தவங்கள் கிஃப்ட்டு கொடுத்தாலே அது ஒருமாதிரி ஹாப்பினஸ் தான் கிடைக்கும் கண்டிப்பாக அதாவது வாழ்த்தட்டை சிலை சிலைக்கு வந்து அந்த அது பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே நம்மளுக்கும் தோணும் இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க கிஃப்ட்ஸ்ஸு இதை பத்திரமா வச்சிருக்கணும் அப்பப்போ எடுக்க அந்தமாதிரில்லாம் நம்ம தோணியிருக்கும் நாம் வந்து மற்றவங்களுக்கு எதிர்பாக்காததை விட நாமளும் இந்தமாதிரி அவங்க பண்ணுவாங்கள் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லாமல் நம்மளோடய முயற்சியில் நம்மளோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியால் என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சு செஞ்சு வந்து நம்ம கலைப்பொருள் ஏதாவது பரிசாக அனுப்பலாம் நீங்கள் செய்ய இதுதான் வந்து நான் வந்து கிஃப்ட்ஸ்ஸு நம்மளோடய மனசில் என்னென்ன இருக்கும் அதை வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் எழுதி நம்மளுக்கும் அவங்களுக்கு ஒரு விதமான பிறந்தநாளுக்கு வாழ்த்து மடலாக குடுக்கலாம் அப்புறம் சிலை அளிக்கலாம் அப்புறந்தான் ஒவ் நம்மளோட டே பை டேல வந்து அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம லெட்ரு எழுதறதுலாம் ரொம்ப கம்மியாகிருச்சி ஸோ நம்மளே என்ன செய்யலாம் ஒரு வீட்டில இருந்தோம்னா லெட்ருமாதிரி எழுதி அதில் அவங்களோட குட் ஹாபிட்ஸு அந்தமாதிரி எழுதிட்டு அவங்களுக்கு பாராட்டலாம் அப்போ இன்னொரு ஆர்வமாதிரி தூண்டும் அதுதான் அதுதான் அதுதான் க்ரீட்டிங்கும் சிலை கடிதம் இது ரெண்டுமே வரவேற்கத்தக்கது நம்மளும் மற்றவங்களுக்கு எதிர்பார்க்காமல் நம்மளும் மற்றவங்களுக்கு இந்தமாதிரி கொடுக்க ட்ரை பண்ணலாம்